இருபத்தஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு